என்னப்பா நாங்கலாம் குடும்பத்தோடு கல்யாணத்துக்கு போய் போகிறதுக்காக உன்னுடைய கார் புக் பண்ணி உங்க காரில் வந்துட்டு இருக்கோம் இப்படி நடு வழியில் பஞ்சர் ஆகிடுச்சுன்னு சொல்லுறியே என்ன பண்ணுறது எங்கள் மாமா வேற கல்யாணத்துக்கு குடும்பத்தோடு வந்திரணும் சொன்னார் அதான் நாங்கள் குடும்பத்தோடு உங்கள் காரை புக் பண்ணி இப்போ வந்தோம் நீ நடு வழியில் பஞ்சர் ஆகிடுச்சுங்குறியே இதெல்லாம் வண்டி எடுக்கும் போது பார்க்கறது இல்லையாப்பா ஆ உங்கள் ஓனர் கிட்ட தான் கூப்பிட்டு பேசணும் போலேயே நீ உங்ககிட்ட பேசி என்ன பண்ணுறது ஏன்ப்பா இப்படி பண்ணுற நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லு இப்போ நாங்கள் எப்படி அந்த டை நேரத்துக்கு போகிறது நேரத்துக்கு போனால் தான் ஒரு கல்யாணம் பார்க்குறதுக்கு உண்டான ஒரு மதிப்பு இருக்கும் அங்கே நேரம் ஆகி போனால் என்ன பண்ணுறது இது எப்போ நீ இனி பஞ்சர் ஒட்டுவ சொல்லு பார்க்கலாம் போகிறது இன்னும் நேரம் ஆகிடுச்சுனா நாங்கள் திரும்ப ரிட்டனு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகும் இப்போ நீ பார்க்காம ப விட்டதுக்கு இப்போ நாங்க நேரம் ஆகி வர வேண்டியதாக இருக்குது இப்போ நாங்க என்ன பண்ணுறது சொல்லு பார்க்கலாம் நாங்கள் நாலு பேரும் நீ நீ இது பண்ணுறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியிலங்கிறியே நான் என்ன பண்ணனும்னு எனக்கும் தெரியல இதெல்லாம் வண்டி எடுக்கும் போது பார்க்கணும் ம் அதுக்கு தகுந்தமாதிரி இல்லைனா உங்கள் நிறுவனத்தை நாங்கள் புகார் செஞ்சிடுட்டால் சொல்லு பார்க்கலாம் இப்போ நான் உங்கள் வண்டியில் வந்து நான் இப்போ ஏமாற்றம் தான் அடைஞ்சேன் ஆ சொல்லுங்க நான் கம்முனு வேறு இதையை பாதையை நான் தேர்ந்தெடுக்கணும் போலேயே இப்போ தேர்ந்தெடுத்துக்கணும்னு நான் நினைச்சிருக்கேன் இப்போது போகும் போது இதுமாதிரி ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படி ஆகிறது சகஜம் தான் போகும் போது வந்து எல்லாம் வீலும் கரெக்டாக இருக்குதான்னு நீ பார்த்துருக்கணுமுல்ல இப்படி பஞ்சர் ஆகி நடு ரோட்டில் விட்டிங்னா நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம்